விவசாயத்துக்கு வந்து ஆழ்துளைக்கிணறு இருக்கலாம் ஆழ்துளைக்கிணறுன்றது ஆழமாக இருந்து வந்து போடுறது அதுவும் கிடைச்சிட்டாதான் தண்ணி ஆனால் பெரிய கிணறுதான் விவசாயத்துக்கு நல்லது ஆழ்துளைக்கிணறுன்றது நல்லதுன்னால் அடி ஆழத்தில் போய் நல்ல தண்ணி கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் மற்றபடிக்கா தண்ணி வந்து ரவை ரவை ஊற்றுச்சின்னா அது வந்து ஒரு விவசாயம் பண்ணி டக்குன்னு தண்ணியை வந்து இது பண்ண முடியாது அதாவது வந்து ஒரு நூறு அடி நூறு அடியில் தண்ணி இருக்குதுன்னால் அது வந்து ஒரு முப்பது கஜம் கணக்கு நூறு அடி எழுபது அடி அறுபது அடி அறுபது அறுபது அடியில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரிதான் கணக்கை காட்டி இப்போ இப்போ போருக்கு வந்து ஐநூறு அடியில் இருந்து தண்ணி வரும் அதை வந்து நம்ப வந்து போர்லருந்துதான் எடுக்க முடியும் ஆழ்துளைக்கெணற்று மூலியமாதான் அதை எடுக்க முடியும் ஆனால் அறுபது அடியிலே தண்ணி இருக்குதுன்னால் அதை வந்து பெரிய கிணத்து மூலயமா எடுத்துனால்தான் விவசாயத்துக்கு நல்லது ஆனால் ஐநூறு அடியில் தண்ணி இருக்குதுன்னால் ஐநூறு அடி வெட்டி எடுக்க முடியாது பெரிய கிணறு வெட்டி எடுத்து விவசாயம் பண்ண முடியாது அதனால வந்து அறுபது அடியில் தண்ணி இருக்குதுன்னா அது வந்து பெரிய கிணறு வெட்டலாம் ஆறுநூறு அடியில் தண்ணி இருக்குதுன்னால் அது வந்து ஆழ்துளைக்கிணறுதான் பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி நல்லா வந்துச்சுன்னா ஆழ்துளைக்கிணறு நல்லா வசதியாக வந்துச்சுன்னா அதுவும் நல்லதுதான் தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா அதையே அந்த ஆழ்துளைக்கிணத்தையே எடுத்துப்போம் அறுபது அடி கிணத்துல அதை விட்டு அப்புறந்தான் நீர்ப்பாசனத்துக்கு கொண்டு போக முடியும் விவசாய நிலத்துக்கே அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் போது என்ன பண்ணுவாங்க நைட்டுப்பூரா தண்ணியை அதில் இரைப்போம் அதில் எரச்சு அந்த போருக்கு ஆழ்துளைக்கிணறு இருக்குது பார்த்தியா ஆழ்துளைக்கிணறு டியூப் கெணறு ஆழ்துளைக்கிணறு எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய கிணத்துல விட்டோம்னா நைட்டுப்பூரா இரச்சினு கிடக்கும் தண்ணி அதிகமாக ஆனோடன்ன அப்புறம் வந்து அதிகமாக தண்ணி அதுலிருந்து மேலே விட்டோம்னாதான் அப்புறம் விவசாய நிலத்துக்கு பாய முடியும் ஆழ்துளைக்கிணறு டியூப் கிணறுன்றது வந்து தண்ணி அதிகமாக வருந்தால்தான் நல்லது அப்படி இல்லைன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கிணறுதான் நல்லது விவசாயத்துக்கு ஆழ்துளைக்கிணறுன்றது வந்து அதுவும் நல்லதுன்னாலும் ஐநூறு அடி ஆறுநூறு அடி மேலே இருந்தால்தான் தண்ணி அது எடுத்துனு வந்து கொடுக்கணும் எடுத்துனு வந்து அதிகமாக கொடுத்துருச்சின்னா அது பரவாயில்ல அது நேர்ந்துருது விவசாயிங்களில் வந்து ஒரு நூறு விவசாயி இருக்கிறான்னா அதில் வந்து ஒரு இருபது விவசாயிக்குதான் நேருது அது மாதிரி கிணறு இருபது விவசாயிக்கு நேருது அது மட்டும் போதாது ஆனால் நூறு விவசாயி இருக்குறான்னா அதில் வந்து தொண்ணூறு விவசாயிக்கு இந்த பெரிய கிணறு இருந்தால்தான் கரெக்டாக இருக்கும் மற்றது வந்து போருலருந்து இருந்தாலும் போர் போட்டாலும் அது எடுத்துனு வந்து பெரிய கிணத்துல விட்டு அப்புறந்தான் எடுத்து விவசாய நிலத்துக்கு பாச முடியும் நேரடியாக பாசறான்னால் நான் சொல்வது நூற்றுக்கு இருபது பேர்தான் நேரடியாக அப்படியே பாசலாம் அந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிக்கும் ஆனால் நூற்றுல வந்து தொண்ணூறு பேருக்கு கிடைக்கிறது பெரிய கிணறுதான் ஆழ்துளை கிணத்துலந்து எடுத்தாலும் பெரிய கிணறுல விட்டாதான் அது முடியும் ஏன் கேட்டால் தண்ணி கம்மியாக வரும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி சேமிச்சு வச்சு அந்த தண்ணீர் எடுத்து நிலத்துக்கு பாசனாதான் நிலம் சீக்கிரம் பாயும் ஆழ்துளைக்கிணறுக்கும் பெரிய கிணறும் இதுதான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே